நான் வந்து கலந்துகிட்டன் ஃபஸ்ட்டு செய்கிறபோது கொஞ்சம் சிரமமா இருந்தது அவங்க சொல்லி கொடுத்தது நல்லா சொல்லி கொடுத்தாங்க பட் ஆனா எனக்கு வந்து செய்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது அப்பறம் அப்படி இப்படி முழுசாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்பறம் வீட்டில் தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன் ரொம்ப ஈஸியாக போச்சு தொடர்ந்து வீட்டில் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ எனக்கு பழைய படி அந்த முதல்ல இருக்க கூடிய அந்த இடுப்பு பிடிப்பு கை கால் குடச்சலு அதல்லாம் ஒன்றும் இப்போ எல்லாம் இருக்கிறதில்ல யோகாவுக்கு போனதிலேருந்து அந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கறதுனால நல்ல வித்யாசமாகவே ஒரு உணர்வு தெரியுது உடம்பே கொஞ்சம் வெடுக்குனு இருக்குது